இப்போ ஆன்லைன் க்ளாஸ்ல பார்த்திங்கன்னா பசங்கள் வந்து இப்போ ரெகுலர் க்ளாஸ்க்கு போகிற மாதிரி ஆன்லைன் க்ளாஸ்ல வந்து எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்கிது அந்த டி மொப் டிவிய ச்சி செல்லில் காமிக்கிறாங்க அது என்னா லெட்டரு எழுதுறாங்கன்னே அங்கே தெரிய மாட்டேங்கிது பசங்கள் உட்காந்து நான் அங்கே உக் நான் இங்கே வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே வந்து உட்காந்து இது தான் வந்து சொல்லித்தராங்கன்னு நாங்கள் பக்கத்தில் உட்காந்து எங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு பக்கத்தில் உட்காந்து அதை வந்து நம்ம சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது இப்போ மேக்ஸே எடுத்துட்டிங்கன்னா க்ளாஸ்ல போய் சொல்லி கொடுக்குறதுக்கும் வீட்டில உட்காந்து சொல்லி கொடுக்குறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது ஆன்லைன் க்ளாஸ்ல பசங்கள் வந்து அங்கே மேம் வந்து லைன்ல வராங்க பசங்கள் எனக்கு என்ன ஒன்றுமே கேட்கலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ரொம்ப கஷ்டப்படுறாங்க பசங்கள் ஆன்லைன் க்ளாஸ்ல நம்ம ரெகுலர் க்ளாஸ் போகிறதுக்கும் ஆன்லைன் க்ளாஸ் போகிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் நிறையாவே இருக்குது அதில் வந்து பசங்கள் வந்து மார்க்கை அங்கே போய் படிச்சால் மார்க் கொஞ்சம் நிறையா வாங்குகிறது ஈசியாக இருக்கும் அதுவே வந்து இந்த ஆன்லைன் க்ளாஸ்ல பார்த்திங்கன்னா வீட்டில அந்த எக்ஸாம் நடத்துவாங்க அதை பசங்கள் என்ன பண்ணுவாங்க வீட்டில பார்த்து பார்த்து என்ன அங்கே நோட்ல இருக்கோ அதை தான் வந்து நம்ம பேப்பர்ல காப்பி பண்ணி அதையே அந்த பார்த்து பார்த்து எழுதுனா அந்த பிள்ளைங்க வந்து ரொம்பவுமே வந்து ஒர்ஸ்ட்டாக படிக்கிற மாதிரி அவங்க வந்து இருக்காங்க அது நம்மளை வந்து அவங்க எழுத முடிலன்னா நம்மளை வந்து உட்காந்து எழுத சொ சொல்கிறாங்க அதுவே ஸ்கூலாக இருந்தால் வந்து அதை அவங்க மெனக்கட்டு அங்கே கம்பல்சரி அங்கே உட்காந்து எழுதியே ஆகணும் இதுவே வீட்ல உட்காந்தோம்னா நம்ம போய் உட்காந்து அந்த கொஸ்டீனுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்கிற முதல் கொண்டு நம்ம தான் அதில் வந்து இது இதை எழுத வேண்டியதாக இருக்குது பசங்க ரொம்ப கெட்டு அந்த ஆன்லைன் க்ளாஸ் வச்சு வச்சதுலேருந்து அது ரொம்பவுமே கெட்டு போய்ட்டாங்க அம்மா நீ வந்து இதை சொல்லி கொடுத்தா தான் நான் எழுதுவேன் அ ஆன்லைன் க்ளாஸ் அப்படி தான் அப்படி தான் நடந்துது நீ என்ன சொல்லி கொடுக்குறீயோ அதாம்மா எழுதுவேன் நான்லாம் க்ளாஸ் அட்டன் பண்ண மாட்டேம்மா அப்படி தான் ப ரொம்ப ரொம்ப நாளாக அவங்க க்ளாஸே அட்டன் பண்ணல ஆன்லைன் க்ளாஸ் என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லி தான் அவங்க இது பண்ணுறாங்க கஷ்டப்படுறாங்க பசங்கள்